இப்போ வந்து இந்தியாவில் கொண்டாடுற பண்டிகைகள் பார்த்துட்டிங்கனா பொங்கல் தீபாவளி சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்தி ஹோலி இதெல்லாம் நல் ரொம்ப சு நல்லா கொண்டாடுவோம் இப்போ வந்து விடுமுறை நாட்கள்னு பார்த்துட்டீங்கனா பொங்கலுக்கு ரெண்டு நாள் விடுமுறை கொடுப்பாங்க அப்புறம் பக்ரீத் பண்டிகை ரம்ஜான் கிறிஸ்மஸ் நியூ இயர் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி ஹோலி இதுக்கெல்லாமே அரசு விடுமுறை நாட்கள் வந்து விடுவாங்க இதில் தீபாவளி எப்படி கொண்டாடுறதுனா முருகர் வந்து ஒரு அசுரனை வந்து வதம் பண்ண நாள் வந்து தீபாவளியாக கொண்டாடுறோம் அதை வந்து நல்லா பட்டாசு வெடித்து இந்தியா ஃபுல்லாக நல்லா கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறதுனால் இப்போது ஒரு கரைக்கக் கூடிய பொருளை வந்து விநாயகர் செஞ்சுட்டு வந்து ஒன்பது நாள் மூணு நாள் ஏழு நாள் வைச்சு பூஜை பண்ணிவிட்டு கடைசி நாள் வந்து கடல் அந்தமாதிரி வாய்க்கால் அந்தமாதிரி நீர் இருக்கிற இடத்துல கொண்டுப் போய் கரைச்சு கொண்டாடுவோம் இந்தமாதிரிதான் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடிகிட்டு வரோம்